நடன வாழ்க்கைல எனக்கு வந்து டான்ஸுனா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஸ்கூல்ஸுல காலேஜஸுலல்லாம் டான்ஸ் ஆடுவேன் சும்மா வீட்டில் இருக்கும் போதே நான் வந்து டான்ஸ் ஆடிட்டே தான் இருப்பேன் ஸோ டான்ஸ் ஆடுறது தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் வீட்டில் வந்து என்ன இது பிடிக்கும் நாம் போய் கத்துக்கணும் அப்படின்னா வீட்டில் வந்து அது இல்லை வேணாம் அப்படிலாம் சொல்வாங்க ஏன்னா பெண்கள் வந்து வெளியில் போகக்கூடாது இந்த டான்ஸ் வந்து நம்ம கற்றுக்கக் கூடாது அது வேணாம் இது வேணாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுனாங்க ஸோ வீட்டில் வந்து நிறைய நிறைய தடவை இல்லைம்மா நான் கற்றுக்கிறேன் நிறைய பேர் வந்து போய்ருக்காங்க இப்போது நம்ம டிவியிலல்லாம் வந்து ஜீ தமிழ்லல்லாம் வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸு ஜோடி இந்த மாதிரிலாம் வந்து நடன நிகழ்ச்சிகள் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அது மூலிமா வந்து ஒரு ஒரு ஷோவுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே அந்த மேடை வந்து நமக்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுக்கும் அதில் நம்ம வந்து பிடிச்ச பாடப் பிடிச்சிருக்குன்னா பாட்டு ஓகே நான் டான்ஸ் ஆடப் பிடிச்சிருக்கா டான்ஸ் இந்த மாதிரி வந்து நம்மளோடய திறமைகளை வந்து வெளிப்படுத்துவதற்கான ஒரு மேடையை வந்து அமைச்சுக் கொடுக்கும் ஆனாலும் நம்ம நம்மளோடய சுற்றி இருக்கிறவங்களும் சரி நம்மளோடய பெற்றோர்கள் வந்து அதை வந்து ஏத்துக்கிறது கிடையாது இல்லை வேணாம் அதலாம் வந்து பெண்கள் வந்து போகக்கூடாது வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ஸோ நான் வீட்டில் வந்து நான் வந்து பேசினேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் போகிறேன்மா அப்படி சொல்லிட்டு ஆனால் வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க ஸோ அதனால என்ன பண்ணேன்னா நான் சரி அங்கே தான் நம்ம திறமைய வந்து வெளிப்படுத்த முடில நம்ம வந்து ஸ்கூலில் காலேஜஸுல அந்த மாதிரி நம்ம திறமைய வெளிப்படுத்தலாம் அப்படின்ட்டு ஸோ ஸ்கூலில் வந்து ஆன்வல் ஆன்வல் டேவில் காலேஜில் வந்து கல்ச்சரல்ஸ் டேவில் இந்த மாதிரியான மேடைகளில் வந்து என்னோடய திறமையை வந்து நான் வந்து வெளிப்படுத்திக்கிட்டேன் அங்கே போய் நடனங்கள் ஆடுறது என்னோடய திறமையை வந்து நான் வந்து வெளிப்படுத்தி அது மூலமாக என்ன நான் வந்து ஒரு திருப்தி வந்து நான் அடைஞ்சிக்கிட்டேன்